இந்தியாவில முக்கியமான பண்டிகைன்னு பார்த்திங்கனா லிஸ்ட் எக்கச்சக்கமாததான் இருக்கும் சொல்லிட்டே போகலாம் நான் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொன்னாக சொல்லுறேன் ஹிந்துக்கள் உகாதின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பொங்கல் பொங்கல் எதுக்காக கொண்டாடுறாங்கனா விவசாயி வந்து வர்ஷம் புல்லா இது பண்ணிவிட்டு அதை அறுவடை செஞ்சு அது சாமிக்கு சூரியனுக்கு படைக்கறத்துக்கு தான் பொங்கல் பொங்கல்லியே வந்து ஒரு நாள் மட்டும் இல்லை முத நாள் வந்து போகி போகி வந்து சூரியனுக்கு வந்து காலையிலே ஏழு மணிக்கு பொங்கல் வச்சி சூரிய தேவை கும்பிட்டு ஏன்னா வர்ஷம் புல்லாக சூரியன் தான் வந்து அவங்க மாத மகசூலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு நல்ல குரோத்தை கொண்டாச்சு சாமின்னு அதை கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அடுத்த நாள் வந்து பொங்கல் பொங்கல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில இந்த மா கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சிட்டு வருவாங்க அதுக்கடுத்து மாட்டுப் பொங்கல் என்னான்னா அவங்க கால்நடைகள் எது எதுலாம் விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சு பசு மாடு ஆடு அதுக்குலாம் என்ன பண்ணுவாங்க பூ வந்து ஆவாரம் பூ பறிச்சிவிட்டு வந்து மாலை கட்டி அதக்கு வந்து போட்டுட்டு வழிபாடு செஞ்சு படைச்சி அதை நல்லா முத நாளே கா அன்னிக்கு குளிப்பாட்டி ஆடு மாடுலாம் கழுவி பொட்டு வச்சி அதுக்கு டெக்ரேஷன் பண்ணி கொம்பு சீவிவிட்டு கொம்புக்குலாம் பெய்ண்ட்டடிச்சு அதை டெக்ரேட் பண்ணி அதை ஃபேமஸாக கொண்டாடுவாங்க பொங்கல் மாட்டுப்பொங்கல் அதுக்கப்பறம் பார்த்தா தீபாவளி தீபாவளி என்னென்னா அரகாசூரரனை வந்து அழிச்சதால் அதுலேர்ந்து ஒரு சந்தோஷமாக தீபாவளியை வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக எல்லா இடத்துலியும் கொண்டாடி வெடி வெடிச்சு சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாரும் அதுக்கப்பறம் பார்த்தா நியூஇயர் நியூஇயர் என்னான்னா ஒவ்வொரு வர்ஷம் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஒவ்வொரு வர்ஷம் பிரச்சனை இருக்கலாம் லைஃப்பில அடுத்த வர்ஷம் நியூ புது வர்ஷம் பிறந்தா நல்ல ஒரு ஹோப் கிடைக்கும் நல்ல ஒரு ஃபெய்த் கிடைக்கும் நம்பளுக்கு நம்ப அடுத்த வர்ஷம் நல்லதா ஆகும் இந்த வர்ஷத்துக்கு அடுத்த வருஷம் இதை விட நல்லா பெட்ராக இருக்கும் நம்பளை ஒரு சில பேர் அடுத்த வர்ஷம் நம்ம வீடு வாங்கலாம் என்ன அதுவும் எதாவது லோன் வாங்கலாம் இல்லை கார் வாங்கலாம் நம்ம இல்லனா அடுத்து வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படினு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு எயிம் செட் பண்ணி அதுக்கு கோல்க்கு ஏற்ற மாதிரி போய்ட்டுருப்பாங்க நியூஇயர்க்கு அதுக்கப்பறம்னு பார்த்தா விநாயகர் சதூர்த்தி விநாயகர் சதூர்த்தின்னா விநாயகரை அவர் பிறந்தது அன்னிக்கு வந்து அதனால் என்ன பண்ணுவாங்க எங்கள் ஊர் எப்பிட்டினா பெரிய பிள்ளையார் பொதுவில கோயிலில் வாங்கியாந்து வச்சி அதை வந்து நைட் ஊர்வலமாக வருவாங்க என்ன அன்னிக்கு நைட்டே இசை கச்சேரி அவ்வளோ வச்சி எல்லா வீட்டுக்கும் பிள்ளையார் வந்து வந்துவிட்டு போவார் அப்புறோம் வீட்டில தனியாக என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன பிள்ளையார் வாங்கி அதுக் கொழுக்கட்டை சுண்டல் இது மாதிரி அதிரசம் இதுல்லாம் வச்சி அதுக்கேற்ற மாதிரி படைச்சி சாமி கும்பிடுவோம் அப்புறோம் முஸ்லீம் என்னான்னா பக்ரீத் ரம்ஜான் அவங்க வ ரெண்டுத்துக்கும் நோம்பு இருந்து ரம்ஜானுக்குலாம் ரெண்டு நோம்பு இருந்து டெய்லியும் தொழுது அதுக்கப்புறோம் வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொண்டாடி பிரியாணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க ரம்ஜான் பக்ரீத்னா அப்புறோம் நோம்பு கஞ்சி ரம்ஜானுக்கு இது மாதிரி அது கொண்டாடுவாங்க அப்புறோம் கிறிஸ்டியன் வந்து ஈஸ்ட்டர் கிறிஸ் அதை கொண்டாடுவாங்க அப்புறோம்